ஹலோ வணக்கம் டிஎஸ்கே டிராவல்ஸ் பேசுகிறோம் உங்களுக்கு என்ன உதவி தேவைப்படுது ஆ சரிங்க ஆ இருக்குதுங்க எங்கள் எங்கள் டிராவல்ஸில் வந்து பைக் டேக்சிலேருந்து பெரிய டிராவல் பஸ் வரைக்கும் இருக்குதுங்க உங்களுக்கு எ எத்தனை பேருன்னு சொ சொன்னிங்க பன்னெரெண்டு பேர்ங்களா ஆ சரிங்க மினி வேனிருக்குங்க புக் பண்ணிக்கலாங்கங்க என்றைக்கிங்க டேட் சொல்லுங்க டேட் சொல்றீங்களா டேட்டு டைமு என்றைக்கிங்க வேணும் ஆ சரிங்க அமௌண்ட்டு வந்துங்க ஒரு நாளைக்கு ஓ ஓ பர் கிலோமீட்ரு ஹவ கணக்குங்க ஒரு கிலோமீட்டருக்கு பதினேழுருவாங்க அப்புறம் அது வந்து நீங்கள் டேஸ் வந்து ஒன் டேக்குள்ள தாங்க இது இது சப்போஸ் டூ டேஸு உங்களுக்கு வேணும் அப்பிடின்னா அதுக்கு தகுந்த மாதிரி பேட்டா எக்ஸ்ட்ரா ஆகுங்க இருக்காங்க அந்த அந்த மாதிரியான டிரைவர்ஸும் நாங்கள் எங்கக்கிட்டிருக்காங்க உங்களுக்கு தேவைப்பட்டா அனுப்பறோங்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க நீங்கள் ஃபுல் பேக்கேஜாக டிராவல் ஏஜென்சிக்கு நீங்கள் பே பண்ணிட்டாலே அதிலியே டிரைவர்ஸ்க்கு அவங்களோட பெர்சனல் இதுக்கு எல்லாத்துக்குமே நாங்கள் கொடுத்துருவோங்க ம் சரிங்க எப்படிங்க அமௌண்ட்டு யூபிஐ பண்ணுறீங்களா இல்லை ஏஜென்சி நேரில் வருவீங்களாங்க ம் ஓகேங்க ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் வ வரைக்கும் ஆஃபிஸ் ஓப்பனில் தான் மேம் இருக்கோம் ஆ இருக்குதுங்க ஏசி கோச்சிக்குன்னால் அதுக்கு தகுந்த ஃபீஸுங்க ஆ டிவி வசதியும் இருக்குதுங்க டிவி ப்ளூடூத்து வீடியோ செட்டு எல்லாமே இருக்குதுங்க ஆ இருக்குதுங்க எல்லா வசதிகளும் இருக்குதுங்க இல்லை பர்த்து வேணும்னா என்னங்க ஃபேன் இருக்காது மேம் ஜன்னல் காற்றே இதுக்கு ஓகே தான் மேம் இருக்கும் இல்லை பர்த் பர்த்து சீட் வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரியே கோச்சும் இருக்குதுங்க ஆ இருக்குதுங்க ம் ஓகேங்க ஆ இல்லைங்க நீங்கள் நேரில் வருவேன்னிங்களே நேரில் வந்து புக் பண்ணிக்கலாங்க ம் ஆமாங்க இல்லை ஆன்லைனில் புக் பண்ணுறீங்களா இருந்தாலும் ஓகேங்க அப்போ பண்ணிக்கலாங்க ம் ஓகேங்க ம்